எனக்கு சின்ன வயசுலிருந்தே வந்து அரசியலில் வந்து அவ்வளோ இன்ட்ரஸ்ட் வந்து இல்லை அதேபோல வந்து மாநிலம் நலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எனக்கு நம்மளோடய தமிழ்நாடு வந்து எப்படி இருக்கணும் நம்மளுக்கு வந்து என்னென்ன ஸ்கீம் எல்லாம் கிடைக்கணும் அந்தமாதிரி சிலதெலாம் நான் பார்ப்பேன் ஆனால் இப்போ என்னென்னா அரசியலாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற மாநில நலன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து நான் வந்து என்னென்னா ரெண்டுமே வந்து ஒன்னுக்கொன்று வந்துட்டு மிங்கிலாயி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அதுலேருந்து யூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னால் ரெகுலராக வந்துட்டு நியூஸ் சேனல்ஸ்ஸெல்லாம் பார்ப்பேன் யார் யார் வந்து இப்போது வந்து பாலிடிக்ஸில் வந்து இருக்காங்க அவங்க நம்மளுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அதே பாரு அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து இப்போது ரீசண்ட்டாக வந்து என்னென்னலாம் நம்முளுக்கு வந்து ஸ்கீம் வந்து நடக்குது இல்லை என்னென்னலாம் புதுசாக அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுவேனே ஒழிய மற்றபடி வந்து எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருந்து நான் இருக்கற மாதிரி எனக்கு அவ்வளோ வந்து தெரியாது